ஆமாங்க சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ சரிங்க ஆ சரி ஓகே என்னால் இப்போ வர முடியாதுங்க மதியானம் ஒரு மணிக்கு மேலே வந்துவிட்டு ஒரு நாலு மணிக்குள்ளே முடிச்சிடுறேன் வேலையை கூட வேலைக்கு காசு வந்து எனக்கு ஒரு ஆயிர ரூபா கூட ஒரு ஹெல்ப்பர் வருவாரு அவருக்கு ஒரு ஐநூறுபா ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ரூம்மில் மட்டும் லைட் எரியலையா இல்லை டோட்டலாக வீட்டில் லைட் எரியலையா ஆ சரிங்க எதாவது ஒயரிங் ஃபால்ட்டா எதாவது ஒயரிங் ஃபால்ட்டா இருந்துச்சின்னால் அதுக்கு தனி அமௌண்ட் வரும் ஆ ஓகேவாங்க உங்களுக்கு ஆ சரிங்க எந்த இதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலையா ஏசி ஃப்ரிட்ஜு எதுவுமே ஒர்க் ஆகலையா ஆ சரிங்க சரி ஓகேங்க நான் ஆ சரி ஓகேங்க நான் வரேன் ஆ